சொல்லுங்கள் ஆமாம்ங்க ஷக்தி யோகா சென்டர் தான் உங்களுக்கு என்னங்க தேவை ஆ நன்றிங்க நீங்கள் எப்படி யோகா சென்டருக்கு கூப்பிடதுக்கே ரொம்ப மிக நன்றிங்க நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடென்ட்ஸ்னால இப்போ என்னங்க தெரிஞ்சிக்க விரும்பிகுறீங்க சரிங்க நீங்கள் யோகா செய்யுற மூலம் நீங்கள் வந்து உடல் கொழுப்பு அந்த மாதிரி நிறைய குறைக்கலாம் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க எடுத்த உடனே யோகா செய்ய முடியாதுங்க அதுக்குன்னு எக்ஸசைஸுன்னு ஒரு ப்ரகாரம் இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்பையுமே எக்ஸசைஸ் ஆரமிக்கணுங்க எடுத்த உடனே யோகா செய்ஞ்சா உடல் கால் இது எல்லாமே ரொம்ப வலிக்குங்க ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லுவோங்க அது அதுலருந்து நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இந்த காலத்துலயெல்லாம் அந்த மாதிரி தாங்க சொல்லிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் அதெல்லாம் நினைச்சீங்கனா இப்போ மெடிடேஷன்னு ஒன்று இருக்குங்க தியானம் பண்ணுனீங்கன்னா அதெல்லாம் ர ரொம்ப கம்மியாகருங்க உங்களுக்கும் ஹெல்த் உடல் நிலை ரொம்ப நல்லாருக்குங்க இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறிங்கலாங்க இல்லை எங்கள் சென்ட்ருக்கு வந்து பண்ணுறிங்கலாங்க சரிங்க அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணுன்னு சொல்லித்தரோங்க நீங்கள் அதை பத் அது ப்ரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்கன்னா நீங்கள் சரியாக பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க நீங்கள் ஒரு நாள் ஆரமிச்சிட்டீங்கனாலே அது உங்கள் வாழ்க்கை பூரா தொடந்து வந்துகிட்டே இருக்குங்க கரெக்டாக நீங்கள் காலையில ஏஞ்சோனே சூரிய நமஸ்காரன்னு ஒன்று இருக்குங்க அஞ்சரைக்கு முன்னாடி இ சூரிய உதிக்கறத்துக்கு முன்னாடி சூரியனை பார்த்து அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்க அதற்கப்புறம் உடல்பயிற்சின்னு ஒன்று இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிவிட்டு யோகா ஆரமிச்சிங்கன்னா உடலுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராதுங்க ஆமாம்ங்க அதுக்குன்னு ஒரு சில ஆசனலாம் இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா குறஞ்சிருங்க நீங்கள் நாளைக்கு வ வந்து நீங்கள் எங்கள்கிட்ட விவ கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லித்தருவோங்க நீங்கள் அதன் மூலம் தெரிஞ்சிக்கலாங்க சரிங்க நன்றிங்க